ஹலோ வணக்கம் குட் மார்னிங் சார் சார் கோவிந்த ராஜ் டாக்ஸி சர்வீஸா ஓகேங்க சார் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டெம்பல் விசிட் பண்ணலாம் அப்படின்ருக்கோம் இருவதாம் தேதி உங்களுக்கு ஃப்ரீங்களாக சார் நெக்ஸ்ட் மந்த்து ஓகே சார் எங்களுக்கு பதினஞ்சு சீட் வர மாதிரி வேணும் சார் வேணுங்க சார் எனக்கு இந்த மாதிரி ஸ்ரீரங்கமில் இருந்து சார் எங்களுக்கு ஸ்ரீரங்கம்லேருந்து கல்லணை போகணுங்க சார் கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கே வந்து நாங்கள் கோவில்ல இருக்கணும் என்ன பிக்கப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோபிலேருந்தே பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து ஸ்ரீரங்கம் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு அங்கே இருந்து கல்லணை போகணும் சார் விசிட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு சார்ஜ் பண்ணுவிங்க ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் ஓகேங்க சார் இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் நீங்களே பார்த்துபிங்களா இல்லை அதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்களா ம் இல்லைங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் பேமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் பேஜியில் பார்த்தேன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்போ வந்து இருந்த இதே பேக்கேஜில் போயிட்டு வந்துருக்காங்க அது வந்து காஸ்ட்டு கம்மி ஆனால் இப்போ நீங்கள் ரேட் வந்து அதிகமாக சொல்கிறிங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் முடிஞ்ச வரையும் எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க

ஆமாங்க சார் ஓகேங்க சார் எப்படி சார் நீங்களே வந்து கைட் பண்ணுவிங்களா இல்லை எப்படிங்க சார் அது ஓகேங்க சார் இதெலாம் இன்க்ளூடட் தானே எல்லாமே ஃபுட்டு இந்த மாதிரி கைடென்சிஸ் டிக்கெட்ஸ்ஸு எல்லாமே இன்க்ளூடட் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ கோவில் ஆமாங்க சார் எனக்கு ஒரு மாதிரி இல்லைங்க சார் எனக்கு வந்துகிட்டு சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து ஸ்ரீரங்கம் டெம்பிளில் இருக்கணுங்க சார் அப்படின்னா வந்து ஓகேங்க சார் சார் நான் வந்து பேசிவிட்டு கன்ஃபாம் பண்ணிகிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணுறேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகே